புத்தகங்களை தவிர நிறையா நூல்கள் படிக்கிறது பழக்கம் இருக்குது இப்போ வந்து மாதம் மாதம் விடுறாங்க பார்த்திங்கனா ஆனந்த விகடன் குமுதம் குங்குமம் அப்பறம் அதை விட்டு செய்தித்தாள் தினமணி

தினத்தந்தி அன்றாடம் வந்து பார்த்திங்கனா அதெல்லாம் படித்துக்கிட்டு தான் இருக்குறேன் ஆனால் மக்களுக்கு தகுந்தமாதிரி நடையில் எழுதக்கூடிய ஒரு நூல் செய்தித்தாள் எது தெரியுங்களா தினத்தந்தி தான் எல்லா பெட்டிக்கடையிலேயும் டீ கடையிலேயும் இருக்குது ஏன் அது மக்களுக்கு தகுந்தாமாதிரி மொழியில் எழுதுகிறான் அதாங்க அது வந்து டீ கடையிலெல்லாம் படிக்கிறான் நிறையா பேர் இன்னும் கலையாணி இருக்குது சீராநதி இருக்குது காலசுவடு இருக்குது புதிய கோடாங்கி இருக்குது இப்டியே பல பத்திரிகைகள் இதழ்கள் செய்தித்தாள்கள்லாம் நிறையா வந்துக்கிட்ருக்குதுங்க அதில் புதியப் புதிய உண்மை புதியப் புதிய செய்தி புதியப் புதிய அடை புதியப் புதிய மொழி கற்பனை மொழி வளம் எல்லாம் வந்து பார்த்திங்கனா குவிந்து போய் கிடக்குது நாளுக்கு நாள் வந்து புதுசு புதுசாக எழுதுகிறாங்க இந்த உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் தன் கண் முன்னாடி பாக்கிறதுல எல்லாம் பார்த்திங்கனா நிறையா பேர் எழுதுகிறாங்க அதில் புதுசு புதுசாக செய்தியெல்லாம் வருது வித்தியாசமான செய்தியெல்லாம் வருது அதில் அதையும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாத்தான் இருக்குது ஏன்னா புத்தகங்கள் தவிர இந்த பத்திரிகையையும் வாசிக்கக்கூடிய பழக்கம் ஆரம்பத்துலேருந்து வந்துடுச்சி அது மட்டும் இல்லை தினமும் செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் அதுவும்

செய்தித்தாள் இல்லாமல் போக முடியலை அந்தளவு இருக்குதுனா பாத்துக்கங்க என்ன செய்தித்தாள் இப்போ எது வேணுமோ ஏன்னா தினகரன் விடுங்க தினத்தந்தி இருக்கு பாத்துக்கங்க அது டெய்லியும் படிச்சிடுறேன் ஏன் அதில் வந்து பார்த்திங்கனா மக்களுக்கு புரிகிற மாதிரி மொழியில் ரொம்ப அருமையாக எழுதுகிறாங்க இது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுனாலதான் இன்னும் வந்து பார்த்திங்கனா இதில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய செய்தித்தாளில் தினதந்தி இருக்குது மற்ற இது படிக்கிறாங்களோ இல்லையோ இப்போ ஹிந்து வருது ஆங்கிலத்தில் தமிழ்லேயே வருது ஆங்கிலத்துலேயும் வருது தினகரன் தினகரன் வருது தினமணி வருது அதலாம் வந்துடும் எழுத்து நடையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு சாமானிய மக்களுக்கு ஆனால் தினத்தந்தி பேப்பரு அப்படி இல்லை அது எல்லோரும் படிக்கிற மாதிரி இருக்குது எளியமுறை நடையில் சாமானிய மக்கள் பேசக்கூடிய மொழி நடையில் இருப்பதனால அனைவரும் எளிதாக புரிஞ்சுக்கொள்ள முடியுது